தமிழ்நாட்டில் பார்த்திங்கனா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மொழி அப்படி பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் வந்து தாய் மொழின்றது வந்து தமிழ்மொழி அந்த தமிழ்மொழி பார்த்திங்கனா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி பேச்சு வழக்கிலும் சரி பார்த்திங்கனா தமிழ் மொழின்றது வந்து முக்கியமாக வந்து செயல் ப அம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படி செயல்படுத்தும் போது பார்த்திங்கனா தமிழ்மொழி வந்து எல்லா துறையிலையும் தமிழ்மொழி வந்து எல்லா துறையிலையும் வந்து முன் உதாரணமாக வந்து செயல்பட்றாங்க முக்கியமாக பார்த்திங்கனா தமிழ் துறையில் படிச்சவங்க மட்டுந்தான் தமிழ்மொழியை கற்றவங்க மட்டுந்தான் எல்லா ஒரு அரசாங்க வேலைக்கும் வந்து தயாராகிறாங்க அப்படி தயாராகிற பட்சத்தில் தான் எல்லாருமே வந்து எல்லாருமே பார்த்திங்கனா ஐஏஎஸ் ஆஃபீஸ்ஸர் ஆகவும் அட்வெகேட்ஸ்ஸாகவும் ஐபிஎஸ் ஆஃபீஸ்ஸராகவும் வந்து அதிகமாக தமிழ்மொழியை பங்கு பெற்றவங்க தான் வந்து உயர் அதிகாரிகளாக வந்து செயல்பட்றாங்க அதனால் வந்து தமிழ்மொழி வந்து முக்கிய பங்காக செயல்படுது எல்லாருக்குமே பாத் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ வந்து என்னான்னு பார்த்திங்கனா தமிழக அரசாங்க மூலியமாக தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த இட ஒதுக்கீடு பார்த்திங்கனா அரசு பள்ளியில் படிச்சவங்களுக்கு மட்டுந்தான் வந்து இந்த இட ஒதுக்கீடு வந்து கொடுத்து இருக்கிறாங்க வேறு தனியார் பள்ளியில் படிச்சவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால் தமிழ்மொழியில் படிச்சவங்களுக்கு அரசாங்க வேலையில் வந்து எல்லாத்துலையும் வந்து பங்கு கொடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க